ஹலோ ஹலோ துணிக்கடையாங்க இப்போ வந்து நாங்கள் அதுதான் உங்கள் உங்கள் கடையில் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேங்க ஆ இப்போ பசங்களுக்கு வந்து இப்போது ஜீன்ஸ்ஸு ஃபார்மல் ஷர்ட்டு டீஷர்ட்டு அதெலாம் எப்படிங்க இருக்கும் அமௌண்ட்டு சரிங்க ஓகேங்க

டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாங்கிறீங்களா இல்லைங்க குவா குவாலிட்டி முக்கியங்கிறிங்க அதனால் குவாலிட்டிக்காக கேட்டேன்னா அதுதாங்க இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன் அதுதான் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்காகதான் கேக்கலான்னு சொல்லி கால் பண்ணேன்னா

ஆ இந்த சரிங்க ஓகேங்க ஓகே இப்போது ஃபேமிலிக்கு அதாவது இப்போது வீட்டில எடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில எடுக்கணும் அதனால அது சாரீஸ்லாம் அந்தமாதிரிலாம் அதெலாம் எவ்வளோங்க வரும்

சரிங்க ஓகேங்க

ஓகே அதுதாங்க இல்லை இல்லை நான் எதுக்கு கால் பண்ணேன்னால் இப்போ மினிமமாக இந்த கடையில வந்து இவ்வளோ இவ்வளோத்துலேருந்து இவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்கள அதுதான் உங்கள் கடையில எப்படின்னு கேட்கதான் நான் கால் பண்ணேன் சின்ன பசங்களுக்கு அதாவது ஒரு அம் அம் அமௌண்ட்டுங்கள் அமௌண்ட்டுங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்போது இந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரி ஓகேங்க ட்ரெஸ்லாம் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிதானங்க சரி ஓகேங்க ஸ்டார்டிங் வந்து ஐந்நூறுபா ஆ

சரிங்க ஓகேங்க ஆ சரி ஓகேங்க ஆ சரி ஓகேங்க வச்சிடலாங்க